நான் வந்து படம் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு கதைக்கான கதாநாயகன் நாயகியை தேடணும் அப்புறம் கேமராமேன் திரைக்கதை வசனம் எழுதுகிறவங்க எல்லோருமே டேரெக்டர்ஸ் எல்லாமே முக்கியம் இவங்க இருந்தால்தான் ஒரு படத்தை முழுசாக உருவாக்க முடியும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணணும்னால் எல்லா மக்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படத்தை நம்ப உருவாக்கணும் யார் மனதும் அதால் கஷ்டப்படக்கூடாது அப்படி ஒரு படத்தைதான் எடுத்தால் நாங்கள் எடுக்கணும் நம்ப சொசைட்டியில் நடக்கிற அநீதி என்னவோ அந்த கருத்தை மையமாக வச்சு அதை எப்படிலாம் ஃபேஸ் பண்ணலாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நடக்கிற அநீதி என்னென்ன அதை எப்படிலாம் நம்ப ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கதையைதான் நம்ப உருவாக்கணும்